இப்போ ஈரோடு மாவட்டத்தில் வந்துட்டு காணப்படுற முக்கியமானச் சுற்றுலாத்தலம் அப்படின்னு வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் சுற்றிப் பார்க்கறது இல்லை ஒரு முக்கியமான தலங்கள்லாம் என்னன்னு சொல்லுவோன்னால் சென்னிமலையம்மன் கோயில் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னால் பழ் பன்னாரியம்மன் கோவில் அதுக்கப்புறம் வந்துட்டுனால் கொடிவேரி அது இதெல்லாம் வந்துட்டுனால் முக்கியமானத் தலம்னு சொல்லுவோம் ஏன்னால் பன்னாரியம்மன் கோவிலில் வந்துட்டு என்னன்னால் ரொம்பவே ஒரு புகழ்பெற்ற கோவில் அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லோருமே வந்து நிறைய நேர்த்தி கடன்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் கொடிவேரியில் வந்துட்டு என்னன்னால் எல்லோருமே பார்க்கறக்கு ரொம்ப சுவாரசியப்படுறது ஏன்னா வந்துட்டு ஏன்னா விடுமுறை அப்படின்னா வந்துட்டுனு எல்லோரும் கொடிவேரிக்குதான் வருவாங்க அங்கே வந்துட்டு வந்து குளிப்பாங்க அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் அங்கே விளையாட்றதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டுனால் பவானி சாகரில் அதே மாரி தான் அது வந்துட்டு டேம் அந்த டேம் வந்துட்டு பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் அங்கே பக்கத்தில் கீழே பூங்காவெலாம் இருக்கும் நிறையா குழந்தைங்கள் கு குடும்பங்கள்லாம் வந்துட்டு என்னன்னால் அங்கே வந்துட்டு என்ன விளையாடிட்ருப்பாங்க இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா மாவட்டத்தில் வந்துட்டு குறிப்பிடத்தக்கது அதெல்லாம் வந்துட்டு சுற்றிப் பார்க்கறக்கு வந்துட்டு ரொம்பவே சுவாரசியமாக இருக்கும்